ஹலோ வணக்கம் சார் சக்தி ட்ராவல்ஸ் மேனேஜரா சார் என் பெயரு பவித்ரன் நேத்து நைட் கேப் புக் பண்ணிருந்தன் நியாபகம் இருக்குதுங்களா விழுப்புரம் டூ செஞ்சி போணும்னு அப்படின்னு சொல்லிகிட்டு எஸ் சார் நான் தான் ஆமாம் சார் ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று நீங்கள் அனுப்புகிற டிரைவர் வந்து வாக்சின் பண்ணிருந்தாரான்னும் தெரியலை அவரு மாஸ்க்கும் போடல சானிடேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீஸ் வாங்கிருந்தீங்க இந்த கோவிட் சிச்சுவேஷனில் ஆனால் வந்து உங்கள் கார் வாஷ் பண்ண மாதிரியும் தெரியலை எனக்கு டிரைவரும் அதுக்கான சரியான பதில் கொடுக்கல ஏன்னால் நாங்கள் குழந்தைகளோடு வர்கிறோம் சார் குழந்தைங்கள் வயசானவங்கள் எல்லாரும் காரில் வராங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரு சார் வந்து பதில் சொல்லுறது நாங்களே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதையும் யூஸ் ஸ்பிரெட் ஆகும்னு சொல்லிகிட்டு தான் இந்த மாதிரியான ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இதுலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அந்த இழப்புக்குல்லாம் யாரு வந்து பதில் சொல்லுறது சார் இல்லை நான் கண்டிப்பாக இதை பற்றி மேலே கம்ப்ளைண்ட் தான் பண்ணியே ஆவேன் ஏன்னால் இப்போ ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு இப்போ யாரு பொறுப்பு இப்போ நான் ஃபேமிலி ஃபுல்லா அவரு மாஸ்க் போடாததால் நாங்கள் இப்போ தனியாக ஐசோலேஷனில் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்னும் அடுத்த எந்த கஸ்டமர்க்கும் ஆகாமல் பார்த்துக்கோங்க சார் இல்லை இல்லை ரொம்பவும் எனக்கு பேமண்ட் மட்டும் வாங்கிருக்கீங்கள் நல்லா விழுப்புரம் டூ செஞ்சிக்கு அந்த அளவுக்கு பேமண்ட் கேட்டால் கோவிட் சிச்சுவேஷனில் நல்லா சானிடேஷனோடு நல்ல இதோடய கார் நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேமண்ட் வாங்குறீங்க ஆனால் அந்த அளவுக்கான வொர்த் இல்லையே உங்க கிட்ட இல்லைசார் இல்லை சார் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் பார்த்தன் இப்போ அப்படியே போகிற வழியிலேயே அவரு மாஸ்க் போடல அதுக்கான ஃபைன் போட்டாங்கள் அப்படின்னா அது யாரு கட்டுறது நாங்கள் தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்குகிறவங்க தான் கட்டணும் சரியில்லை சார் சுத்தமாக வொர்ஸ்ட்டாக இருக்குது உங்கள் ட்ராவல்ஸ் கம்பேனி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்ககிட்ட புக் பண்ண மாட்டன் சார்